எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும் அதுவும் மெலோடி சாங்குன்னா ரொம்ப பிடிக்கும் நைட்டி கிட்ஸ் பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து பாலசுப்பிரமணியன் பாட்டு இளையராஜா பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னா அவங்களோட பாட்டுலாம் நிறையா அர்த்தங்களை சொல்லிக் கொடுக்கும் அதனால தான் பிடிக்கும் அப்புறோம் எனக்கு எப்படி பாட்டு கேட்குறீங்கனா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து பென்டிரைவ்வில் வந்து நிறைய பாட்டு ஏற்றி கொடுத்துருக்காரு எனக்கு பிடிச்ச பாட்டு பூரா அந்த பாட்டு ஃபுல்லாக நான் கேட்பேன் அதுவும் புது புது அர்த்தங்களில் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார்த்திக் பாட்டு முத்து நகையே முழு நிலவே அந்த பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும்